அண்ணா நான் ஆட்டோ முன்பதிவு செந்து முன்பதிவு செஞ்சு வச்சுருந்தேன் இன்னு வரவே இல்லை ஏன் என்னாச்சு என்ன எதனால் தாமதாமாயிருக்குது நான் வந்து மார்னிங் காலையில் எயிட்டு காலை எட்டு இருபதுக்கு நான் ஆட்டோ முன்பதிவு செய்திருந்தேங்கண்ணா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எட்டு நாற்பாத்தஞ்சாச்சி எட்டு ஐம்பதாச்சி ஆட்டோ இன்னும் வரவே இல்லை நானும் காத்துகிட்டு காத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேன் வரல இன்னும் ஆட்டோ இன்னும் வரல என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா நான் அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் புக் பண்ணது என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்கண்ணா அவரு டிரைவர்க்கு அவர் ஓடுற ஓட்டுநர் அவரை பார்த்து கேளுங்கண்ணா என்னாச்சு ஏதாச்சின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கண்ணா நானும் சீக்கிரம் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து அனுப்ச்சூடுங்கண்ணா நான் ரொம்ப நேரமாக நின்றுட்ருக்கண்ணா உங்கள் உங்கள்கிட்ட வேறு யாருக்காவது கூட நான் முன்பதிவு செஞ்சுருக்கலாண்ணா உங்களுக்கு நான் முன்பதிவு செஞ்ச ஊபரில் ஓலாவில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுரீங்க மேம் மதிக்கவே மாட்டுரீங்க சொன்னால் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்தால் தானே அடுத்த தடவை நான் உங்களுக்கு மறுபடியும் முன்பதிவு செய்ய முடியும் அடுத்த தடவை ஆர்ட்ரு பண்ண முடியும் உங்களை முது முன்பதிவு செய்ய முடியும் உங்களை பற்றி மற்றவங்கட்டையும் சொல்ல முடியும் இந்த மாதிரி கரெக்டான ட நேரத்துக்கு வர்றாங்க கரெக்டான நேரத்துக்கு வர்றாங்க இவ இவங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இவங்களை நீங்கள் அழைக்கலாம் எந்த டைமாக இருந்தாலும் கரெக்டாக வந்தடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணுன்னா நீங்கள் இந்த மாரி கரெக்டாக பண்ணால் தானே ஆகும் நான் எவ்வளோ எத்தனை மணி நேரம் நின்றுட்டு கிட்டத்தட்டே நான் அரை அரை மணி நேரமாக நான் நின்றுட்ருக்கேன் முப்பது நிமிஷமா நின்றுக்கிட்ருக்கண்ணா இங்கே ஆட்டோ வருன்னு பார்த்துட்டு இதே வேறு ஆளாக இருந்தாங்கன்னா இன்நேரத்துக்கு கேன்சல் பண்ணிகிட்டு போயிருப்பாங்கண்ணா நான் எனக்கு இது இது எப்போவுமே இதில் போய் பழக்கின்றதுனாலதாண்ணா கேட்குறேன் முன்னாடி ஒன்று ஒரு சில டைம் கரெக்டாக வர்றீங்க ஒரு சில டைம் லே டிலே ஆகி வர்றீங்க நேரமாகி வர்றீங்க எல்லா டைமு இப்படி தாமதமாயி வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னெண்ணா பண்ணுறது கஸ்டமரு பார்த்து கரெக்டாக டயமுக்கு வாங்கண்ணா நானும் நான் ஆர்ட்ரு பண்ணி நான் தனியாக அது டைம்க்கு சொல்லித்தாண்ணா நான் சொன்னேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வர மாதிரிதாண்ணா நான் டைம்க்கே டைமிங்கே கொடுத்துருக்கேன் அப்போவும் ஆனால் லேட் பண்ணீங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு பாருங்கண்ணா எனக்கு நிறையா வேலை இருக்குது அவசரமாக வேறு போகணும் ஸோ அதனால் உங்கள் டிரைவரை காண்டெக்ட் பண்ணுங்கண்ணா காண்டெக்ட் பண்ணி அவங்களை வ சீக்கிரமா வர சொல்லுங்கண்ணா நான் இங்கே நின்றுகிட்டுருக்கேன் ஹாஃபனவராக நின்றுட்ருக்கண்ணா புக் பண்ணி ஹாஃபனவர் ஆச்சு இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வரல கொஞ்ச சீக்கிரம் வர சொல்லுங்கண்ணா என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னா வேறு யார்கிட்டையாவது புக் பண்ணுவோமான்னு பார்த்தா உங்கள் ஆர்ட்ரை கேன்சல் ஆகிடுண்ணா நான் உங்கக்கிட்டே தான் எப்போவுமே புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இவ்வளோதூரம் சொல்கிறேன் ஸோ புரிஞ்சுக்குங்கண்ணா சீக்கிரம் வர சொல்கிற மாதிரி பாருங்கண்ணா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண வேண்டான்னு சொல்லுங்கண்ணா கரெக்டாக சொன்னால் சொன்ன டைம்க்கு வர மாதிரி பார்க்க சொல்லுங்கண்ணா நானும் எவ்வளோ நேரந்தான் வெயிட் பண்ணுறது எனக்கு நின்று நின்று காலே வலிக்குதுங்கண்ணா அவ்வளோதாண்ணா சீக்கிரம் வர சொல்லுங்கள் அவரை